ஐயா நான் உங்கள்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய பயிர் இழப்பீட்டைப் பற்றி சொல்லியிருந்தேன் தொடர்ச்சியாக மழை பேஞ்சதாலே என் பயிர் எல்லாம் வீணாகி போச்சு அதனால் என் பயிர் இழப்பீட்டுக்கான காப்பீட்டை தாக்கல் செஞ்சுருந்தேன் ஆனால் இப்போவரை அதோடய நிலை என்னனு எனக்கு தெரியலை நீங்கள் சொன்னமாதிரி சேதமான பயிரோடய புகைப்படம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு சேதம் ஆயிருக்குது அதோடய மதிப்பீட்டு ஆவணம் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது கொஞ்சம் உதவி செய்யுங்கள் ஐயா